அடுத்த தலைமுறைக்கு வரலாற்றை கற்பிப்பது மிக மிக அவசியம் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஏனென்றால் பிள்ளைகளுக்கு வந்து வரலாற்றினுடைய முற்கால வரலாற்று அது வந்து தெரிஞ்சுருப்பது சமுதாயத்திலும் சமூகத்திற்கும் நல்ல ஒரு வரவேற்பு ஏற்படுத்தி இருக்கிறது இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நிறைய கதைகள் சரித்திர கதைகள் வீரபாண்டிய கட்ட பொம்மன் தெனாலிராமன் மற்ற கதைகளை சொல்லுவது சிறப்பு மிக்கது